எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் சி பிறந்ததுலருந்தே வீட்டில் அம்மா அப்பா பேசுகிறோம் பேசுகிறாங்க அதற்கப்பறம் பாட்டி தாத்தா அந்த மாரி அவங்கள்கிட்ட அவங்கள்கூட இருந்து பேசிப் பழகினேன் அதற்கப்பறம் ஸ்கூல் போய் டீச்சருங்க பேசுகிறாங்க பிள்ளைங்க பேசுகிறது தமிழ் ரொம்ப பிடிக்கும் இப்ப படிச் படிச் படிச்சு முடிச்சது பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் தான் படிச்சிருக்கேன் நம்ம பிறந்தது தமிழ்நாட்டுலங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படிக்கும்போதே புக்கு படிக்கிறது கவிதை படிக்கிறது திருக்குறள் அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு திருக்குறள் எழுதிருக்கேன் க கவிதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்